எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பட்டியிலங்க எங்கள் வீடு இருக்குதுங்க குடிசை வீடாக இருந்துச்சு இந்த கவர்மெண்ட்டு மீனவருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்னு கான்க்ரீட்டு வீடு கட்டி கொடுக்கணுன்னு சுனாமிக்கு பிறகு கட்டி கொடுத்தாங்க அங்கே தாங்க நாங்கள் வசிக்கிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் எதுக்க பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன் இப்படி மும்மதமும் சங்கமம் பண்ணுறது எங்கள் நாக மாவட்டம் தாங்க நாகை மாவட்டத்தில் மூணு மத காரங்களும் சந்தோசமாக வாழ்றோங்க அந்த மூணு மத காரவுங்கங்கிற வேற்றுமையே இருக்காது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்களில் இந்தியாவை அது மாரி மூணு மதத்து காரங்களும் எங்கள் அக்கரப்பட்டியில இருக்கோம் அவங்களும் நாங்களும் அண்ணன் தம்பி மாரி சகோதர சகோதரி மாரி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டுருக்கோம் மத நல்லிணக்கத்துக்கு நாங்கள் எட்டுக்குடிக்கு போவோம் எட்டுக்குடியில உள்ள நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போவோம் வேளாங்கண்ணியில் உள்ள நாங்கள் வந்து ஆண்டவர் கோவிலுக்கு போவோம் இப்படி நாங்கள் பாராபட்சினம் எல்லாம் பார்க்க மாட்டோங்க எல்லோரும் சகோதர சகோதரியாக தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம்